ஹலோ சூர்யா வியாபாரிங்களா உங்கள் கழனியில் மஞ்சள் விளைச்சல் நல்லாயிருக்குனு சொல்லியிருந்தாங்க ம் இங்கே மஞ்சள் தரமாக இருக்குமா ம் மஞ்சள் க கிழங்கு கரையாதில்லங்க நம்ம சமைக்கிறதுக்கு எல்லாத்துக்கும் நம்மதான் யூஸ் பண்ணபோகிறோம் அதனால வாங்கி தரமாக யூஸ் பண்ணணுன்ட்டு உங்களை கேட்குறேன் ம் தரமாக இருக்குது ம் சரிங்கண்ணா இப்போ மஞ்சள் கிழங்கு நீங்கள் என்ன விலைக்கு விற்கிறீங்க வி கொடுக்குறீங்க முந்நூறுரூபா அப்படின்ற மாதிரி கொடுக்க முடியுமா அது எப்படிங்க எங்களாலேயும் முடியும் அது அவ்வளோ அதிக ரேட் சொல்கிற மாரி இருக்கே இல்லை நாங்களும் கொடுக்கணும் இல்லைங்களா நாங்களும் மற்றவங்களுக்கு விற்கணும் இல்லைங்களா எங்களுக்கும் அந்த ரேட்டுக்கெலாம் சொல்ல முடியாது முந்நூறுரூபா இரநூறுபானா சொல்லுங்கள்

சரிங்கண்ணா நான் வந்து பேசு

ஆ நெக்ஸ்ட் வீக் வரமாரி நான் டேட் சொல்கிறேன் மெசேஜ் பண்ணுறேன் இல்லைனா ஃபோனே பண்ணுறேன்ணா ம் ஆ அடுத்த வாரம் வந்து பார்க்குறேங்க ஆ சரி